எங்கள் ஏரியாவில் பயண நிறுவனங்கள் சொல்லணுன்னா நிறையவே இருக்குது அதிலியும் சொல்லணுன்னா கேபிஎம் டிராவல்ஸ் எஸ்ஆர் ட்ராவல்ஸ் வருண் ட்ராவல்ஸ் நேஷ்னல் ட்ராவல்ஸ்ன்ட்டு சென்னை பேங்ளூர் கேரளாக்கு போகணுன்னா கேரளா ஆந்திரா நார்த்துக்கு போகணுன்னாலும் எப்படி போகணுன்னாலும் நா வசதிகள் இருக்குது அப்புறம் ட்ராவல் ஏஜென்சி பற்றி சொல்லணுன்னா ட்ராவல் ஏஜென்சி பற்றி சொல்லணுன்னா எல்லாேரும் இங்கே நிறைய பேர் எங்கள் ஏரியாவில் பார்டரில் இருக்கிறதுனால நிறையா போக்குவரத்து ஹைவேஸ் இருக்கிறதனால ஈஸியாக இருக்கிறதனால எல்லாம் வந்து மேக்சிமம் அவைலபிலிட்டி இருக்கும் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னால் போய் ப்ரையராக புக் பண்ணிடோனா ஸ்டாப்பிங்கோடு எல்லாம் பர்ஃபக்ட்டாக பண்ணி கொடுத்துடுவாங்க நான் வந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு பயணம் போய்விட்டு வர்றதுனால் மேக்சிமம் வந்து நாங்கள் ஏஜென்ட்டு கிட்டே பண்ணுறதில்ல எல்லா வந்து ஃபோனிலே ஆப்பில் இருக்க ஆப்பில் பண்ணுறதுதான் எல்லாமே ஆப்பில் புக் பண்ணிட்டு போய்விட்டு வரது ஏன்னால் வந்து சில சமயம் ட்ராவல் ஏஜென்சியெலாம் வந்து ஏமாற்றிடுவாங்க